சொல்லுங்கள் யார் பேசுவது ஆமாங்கப்பா ம் நான் தான்ப்பா பேசுகிறேன் சூப்பர்வைசர் தான் பேசுகிறேன் நான் செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்பா கிடைக்கும் என்னப்பா வேணும்

ம் நாங்கள் எங்கள் சென்டரில் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் பாப்பா ம் சரிப்பா ம் நான் உங்கள் ஃபேம்லி பே பேக்ரவுண்டை பார்த்துட்டு இப்போது சென்டரில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன்பா ஏற்பாடு பண்ணி தரேன் சென்டரில் கேட்டு தான் பாப்பா சொல்ல முடியும் உங்கள் ஃபேம்லி பேக்ரவுண்டை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம்

எங்கள் சென்டரில் கேட்டுவிட்டு உனக்கு உடனே ஃபோன் பண்றேன்பா

சேரிப்பா வச்சிடுறேன்பா தேங்க்யூ